திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டைல தாயுமானவர் கோவில் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஒரு பாரம்பரிய சிவன் கோவில் ஆகும் அந்தக் கோவிலோட வரலாற்று வந்து சங்க கால மற்றும் அதோடய பின் காலங்களில் வந்து ஆத்மீக கலை கட்டிடக்கலை பாரம்பரியத்தை வந்து பிரதிபலிக்குது இது வந்து சேர சோழர் பாண்டியர் காலத்துக்கு பின் பின் அவங்க அரச காலத்தில் வந்து இந்தக் கோவில வந்து தொடர்ந்துப் புதுப்பிச்சுட்டு வந்து வந்திருக்காங்க தேவாரம் பாடலில் வந்து பெற்ற எரநூத்தி எழுபத்தி மூணில் ஒன்றாகும் இதன் மதிப்பு வந்து எ எரநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்கள் ஏறி செல்லும் சிறப்பான மலை ஏறுதல் அனுபவம் இன்று பக்தர்களால் கவர்கிறது கோவிலோட முக்கியப் புராணம் என்னென்னா சிவன் தாய் வடிவத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு பிரசவ பிரசவத்தில் உதவி செய்த தாயுமானவர் என்று பெருமையை வந்து இந்தக் கோவில் வந்து சொல்லுது இது பெண்களுடைய பாதுகாப்பு சுகப்பிரசவம் மற்றும் குடும்ப நலத்திற்கான விசுவாசத்தை உருவாக்கி வந்துள்ளது தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில் கோவில்கள் வந்து ஒரு மையமாக விளங்குது அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கோவில்ல வந்து கோவில் மட்டும் இல்லாமல் தேவாரம் திருத்தலங்கள் கவிதைகள் பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற ஆடம்பரங்கள் எல்லா இடத்துலையும் வந்து மரபை வந்து நிலைநாட்டி வருகிறது இந்தக் கோவில்ல வந்து கட்டடக்கலை வந்து ரொம்பக் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்ன்னா நுணுக்கமும் ஆழமும் கொண்டு அந்தக் கோவில வந்து கட்டியிருக்காங்க கோவில்கள் வந்து கலாச்சாரம் கல்வி கலை மற்றும் சமூக ஒழுக்கங்களின் தனி தனிச்சையான மையங்கள் என பார்க்கலாம் ஏன் இதனால் வந்து திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோவில் வந்து அதோடய வரலாற்றுப் பெருமை மற்றும் தனித்துவமான தேவாரப் பண்பாட்டை வந்து ஒரு தமிழர் வாழ்வின் ஒரு அழகிய ஒரு உயிரோட்டமான பகுதியாக உறுதிப்படுத்துகிறது